ஹலோ சரவண பவன் இது ஆனந்த பவன் ஹோட்டலுங்களா காலையில் வந்துங்க நான் தக்காளி சாப்பாடுக்கு ஈவினிங் வேணும்னு சொல்லி ஒரு ஏழு எட் சாப்பாடு சொல்லியிருந்தேன் இன்னொரு சப்பாத்தி வேணுங்க ஒரு பத்து சப்பாத்தி வேணும் இருக்குதுங்களா கிடைக்குங்களா ஓகேங்க ஈவினிங் எட்டு மணிக்கு அனுப்புங்க அதுக்கூட சிக்கன் கிரேவி இந்த மாதிரி வேணுங்க அது இருந்தால் நீங்க கொடுத்து அனுப்புங்க காசு நாங்கள் வேணுனா பே பண்ணிடுறோம் ஃபோனில் பே பண்ணிடுறோம் சரிங்களா